நான் ஆன்லைனில் வந்து ஒரு ஹேண்ட் பேக் வந்து ஆர்ட்ரு பண்ணியிருந்தேன் அது வந்து எனக்கு டெலிவரி ஆனதுக்கப்பறம் அதை நான் ஓப்பன் பண்ணி பாக்கிறப்போ நான் ஆன்லைனில் பார்த்ததோட ஆப்போசிட்டில் இருந்துச்சு நான் ஆன்லைனில் பாக்கிறப்போ கலர் அதுக்கு யூஸ் பண்ணியிருந்த மெட்டீரியல் எல்லாம் நல்லாயிருந்துச்சி ஆனால் எனக்கு நேரில் வர்றப்போ டோட்டலாக சேஞ்ச் ஆகிருந்துச்சி அல்லோட ஸிப்பு வந்து நல்லாவே இல்லை அதை வந்து ஓப்பன் பண்ணவே முடியலை ஸிப்பு அதுக்கு யூஸ் பண்ணியிருந்த லெதர் வந்து ரொம்ப நல்லா இல்லாமல் குவால்ட்டி இல்லாமல் இருந்தது அதுக்கப்புறம் நான் ஆன்லைனில் பார்த்த கலர் வேற இதில் நேரில் வந்து பாக்கிறப்போ அதோட கலர் வேற அதில் உள்ள ஸ்டிச்சஸ் எல்லாம் வந்து ஒன் டைம் கூட யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருந்துச்சு